எனக்கு பின்னுறதுல்லாம் நல்லாவே தெரியும் அதனால பின்னி கொடுப்பேன் நான் தைக்கிறது கூட நல்லா தச்சு கொடுப்பேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆனாலும் ரெண்டு நாள் ஆகும் நான் தைக்கிறதுக்கு தச்சி நானு எப்படியும் அது எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு கொக்குகிக்குலாம் வச்சிகிட்டு சரி பண்ணி கொடுப்பேன் நான் பின்னுறது கூட எனக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் பின்னி நல்லா இது பண்ணி கொடுப்பேன் நான் எனக்கு சுடிதாரு இது பிளவுசு அதெல்லாம் கொஞ்சம் தெரியும் தச்சி நெக்கெல்லாம் நல்லா வச்சிகிட்டு நல்லா அழகாக வச்சு ரவுண்டு நெக்கு பா நெக்கு அந்தமாதிரி நெக்கெல்லாம் வச்சிகிட்டு பேண்ட்டு நல்லா பட்டியலா பேண்ட்டு அந்தமாதிரி எல்லா பேண்ட்டும் தைக்கிவேன் நான் தச்சிட்டு அப்பறமாக நல்லா நல்லா லூசாக இருக்கிற மாதிரி கேட்பாங்க டைட்டாக இருக்கனுன்னுவாங்க எல்லாமே எல்லாம் கட்டிங் எல்லாங் கூட நல்லா பண்ணுவேன் ரெண்டுக்குமே நல்லா கட்டிங் பண்ணுவேன் சுடிதாரில் லெகங்கா எல்லாமே தைக்கிவேன் நான் எல்லாம் தச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் ஆகும் எனக்கு தைக்கிறதுக்கு மெதுவாக தான் தைக்கிவேன் நான் கொஞ்சம் தச்சி எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பேன்